தமிழ்மொழி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மாறி இருக்குது இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் ஃபஸ்ட்லலாம் வந்துட்டு சோறு அப்படின்னு சொல்லிகிட்ருந்தாங்க இப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வேர்டே இருக்கிறது இல்லை பார்த்திங்கன்னா ரைஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கள் ஸோ இதெலாம் வந்து நிறைய மாறி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு தட்டு இந்தமாதிரி இதுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்துட்டு என்ன அதுக்கெலாம் மாறிடுச்சின்னால் பிளேட் அப்படின்னு மாத்திட்டாங்கள் ஸோ நிறைய இங் ஆங்கில மொழியோட தாக்கம் வந்து நிறைய இருக்குது தமிழ்மொ நம்ம கலாச்சாரத்தில்